ஆ சொல்லுங்கள் யார் பேசுகிறது ஆமாம் மேடம் நீங்கள் யார் பேசுகிறது ஓ இந்து மேமோடய பொண்ணா ஓகே சொல்லுங்கள் என்ன வேணும் ஆமாம் மேடம் உங்களுக்கு என்ன வேணும் ஓகே மேடம் எந்த மாதிரி டிசைன்ஸ் வேணும் எங்கக்கிட்டையும் டிசைன்ஸ் நிறைய இருக்குது மேம் நீ பட் நீங்கள் சொல்கிறது நாங்கள் பண்ணி கொடுப்போம் நேரில் வாங்க மேம் ம் பார்த்துக்கலாம் ஓகே மேடம் நாங்கள் நிறைய மாடல் வச்சுருக்கோம் பட் நீங்கள் சொல்கிற மாடலில் எங்களால் அழகாக ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியும் நீங்கள் வந்து நேரில் பார்த்து இந்த டிசைன் வேணும்னு சொன்னாலும் ஓகே இல்லாட்டால் நானே டிசைன் சொல்றாத இருந்தாலும் ஓகே மேடம் நேரில் வாங்க மேடம் ஆக்சுவலி நாங்கள் ஒரு கேட்லாக்கே வச்சுருக்கோம் டிசைன்ஸ் நிறைய வச்சுருக்கோம் உங்களுக்கு அதில் ஏதாச்சும் ஒரு டிசைன்ஸ் பிடிச்சிச்சினா ஓகே அதே மாதிரி தைச்சித்தரேன் இல்லை எனக்கு இப்படி தான் வேணும் சொன்னாலும் அதே மாதிரி கூட தைச்சித் தரேன் மேடம்

ஓகே மேடம் பண்ணிடலாம் மேடம் எத்தனை ட்ரெஸ் மேம் மேடம் வேணும் ஓகே மேடம் ஒன் டுவென்ட்டி பாய்ஸா ஓகே மேடம் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன டேட்டில் வேணும் இல்லை நான் ஆல்ரெடி நான் நிறைய ஆடர்ஸ் வாங்கி வச்சுருக்கேன் உங்களுக்கு டுவென்ட்டி டூ டுவென்ட்டி ஃபைவ் டேஸ்ஸில் கண்டிப்பாக என்னால் உங்களுக்கு கொடுக்க முடியாது ஒரு டென் டேஸ்ஸு ஒரு ஃபிஃப்டின் டேஸ்ஸு எக்ஸ்டென் பண்ணி வேணாலும் கொடுக்க முடியும் மேடம் நீங்கள் இந்து மேடமோடய பொண்ணுன்றதுனாலே தான் ஆக்சுவலி நான் இந்த ஆடர் வாங்கலாம் அப்படின்ட்டு உங்ககிட்ட வாக்கே கொடுக்குறேன் இல்லாட்டால் ஆக்சுவலி நான் எடுத்தே இருந்துருக்க மாட்டேன் மேடம் ஒரு டென் டேஸ் ஆச்சும் கண்டிப்பாக ஆகும் மேடம் நீங்கள் கேட்ருக்கறது பல்க் ஆடரு அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒரு டென் டேஸ் தான் எக்ஸ்ட்டா ஆகும் மற்றபடி ப்ராப்பராக ஒர்க் முடித்து கொடுத்துர்லாம் மேடம்

ஓகே மேடம் நான் லொக்கேஷன் ஷேர் பண்ணிடுறேன் ம் லொக்கேஷன் ஷேர் பண்ணிடுறேன் மேடம் வந்துருங்கள் இல்லை மேம் பார்த்து பேசிக்கலாம் நேரில் பார்த்து பேசி ஆ ஓகே மேடம் ஓகே மேடம் தேங்க் யூ மேடம்